இங்கு பக்கத்தில் வந்து கலைப் பொருட்களை விற்கிற கடை எதுவும் இல்லைங்க ஆனால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அதாவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு அஞ்சு பேர் போனோம் காலேஜிலேருந்து கூப்பிட்டு போனாங்க அப்போ தான் வனாலயம்ங்கிற ஒரு இடம் இங்கே திருப்பூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே இருந்தும் போய் ரொம்ப நாள் ஆச்சு மறந்து போச்சு லைட்டாக அன்றைக்கு இடத்துக்கு போனோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலைப் பொருட்களாக எடுத்து வைச்சாங்க அதாவது அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தின பொருட்கள் ஆமாம் அதலாம் வெச்சுருந்தாங்க கத்தி எல்லாம் வெச்சுருந்தாங்க கல்வெட்டு பற்றிலாம் சொல்லி வெச்சுருந்தாங்க அதலாம் நாங்கள் படித்து பார்த்தோம் படித்து பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சுற்றி ஃபுல்லாக எக்ஸிபிஷன்னே அந்த மாதிரி தான் வெச்சுருந்தாங்க நல்லா கூட்டம் இருந்தது நாங் நாங்களே இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க அங்கே படித்து காட்டுறதுக்கு நாங்கள் அஞ்சு பேர் தான் ஒவ்வொரு காலேஜிலேருந்தும் வந்திருந்தாங்க ஆனாலும் எங்கள் காலேஜில் இருந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போனோம் ஆட்டோ பிடிச்சி அதுக்கு மாதிரி போனோம் அது ஒரு வேலையாக எங்களுக்கு ஒரு அமைஞ்சிது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் வந்திருந்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா நாங்கள் போய் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணிணோம் இப்போ வ நாங்கள் வந்து பார்க்க சுற்றி பார்க்கலாம் வருவாங்க அவங்கக் கிட்டே வந்து நாங்கள் வந்து அதை படித்து காட்டுவோம் அந்த கல்வெட்டை பற்றி எழுதிருப்பாங்க அதைப் பற்றி படித்து காட்டுவோம் அப்புறம் வந்து கத்தியில் இருக்கும் கத்தி அப்புறம் அங்கே அந்த பழைய காலத்து பொருட்கள் டிவி அப்புறம் அந்த ஃபோனு அதெல்லாம் இருந்துச்சு அதலாம் தொட தொட விடலை ப பார்க்க விட்டாங்க தூரமாக எடுத்து வெச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு விட்டாங்க நல்ல ஒரு டேபிளு போட்டு அழகா வெச்சுருந்தாங்க அப்புறம் அதலாம் என் ஃப்ரெண்ட்ஸெலாம் வீடியோ எடுத்தாங்க நானும் அதை வீடியோ எடுத்தேன் அந்த கல்வெட் பி கல்வெட்டை பற்றி ஒரு சும்மா அப்படியே ஒரு திரையில் அப்படியே வெச்சு ஃபோட்டோவில் காட்டியிருந்தாங்க ஒரு சார் வந்து சொல்லி அதைப் பற்றி எக்ஸ்பிளைனெலாம் பண்ணிணாரு கல்வெட்டு பற்றி எப்போ தோன்றுச்சு அது எந் எத்தனாவது நூற்றாண்டு தோ தோ தோன்றுச்சு அந்த மாதிரிலாம் நல்லா சொல்லிகிட்ருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் ஸ்டேஷனு பக்கம் ஸ்டேஷனை இழுக்குது ஸ்டேஷனு பேர் பார்த்தீங்கன்னா எம்கே எம்கே ஸ்டேஷனே அது பேர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்களெலாம் இருக்குது நம்ம வந்து இப்போ ஒரு நோட்டு வாங்கணுன்னால் வாங்கிக்கலாம் நீங்கள் ஜெராக்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி புக்கு வாங்கணும்னா வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஒரு பேர்த் டே ஒரு ஃப்ரெண்டுக்கு பேர்த் டே வருது அவனுக்காக ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கணும் ஒரு வாட்சு ஒன்று வாங்கணும் அந்த மாதிரினா அங்கே வந்து நிறையா பொருட்களெலாம் இருக்குது இல்லாட்டி ஒரு ஃபோனு ரெடி பண்ணணும் இல்லாட்டி மெமரி கார்டு வாங்கணும் இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த இப்போ கடையில் பொருள் கூட இல்லைன்னா இப்போ அந்த கடையில் பொருள் கூட இல்லைன்னா இப்போ நமக்கு அவங்கக் கிட்டே நம்ம சொன்னோம்னால் அவங்க ஆர்டர் பண்ணி நமக்கு மணி அனுப்பிடுவாங்க நம்மளுக்கு ஒரே ஒரு டூ கேக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் நாங்கள் அந்த மாதிரி வாங்கிக்குவோம் இப்போ என்ன சொன்னீங்க அது ஒரு இப்போ ஒரு கதை ஒன்று இருந்துச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பண்ணிணான் இந்த வேலையை மெமரி கார்டு ஒருத்தவன் வாங்கினான் அந்த கடையில் தான் போய் வாங்கினான் அந்த சென்ருக்கு போய் வாங்கினான் மெமரி கார்டு வாங்கி போட்டு ஃபோனில் போட்டான் போட்ட ஒரு வாரத்திலே ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகவே மாட்டேங்கிது ஸ்டாப் ஆகிருச்சி ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் போய் அந்த கடையிலே கொடுத்துட்டான் மெமரி கார்டை கொடுத்தக்கப்பறம் அவரு என்ன சொல்கிறாருன்னா தம்பி மெமரி கார்டு வாங்கும்போது பார்த்து வாங்கியிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு வந்து ஒவ்வொரு இதுதான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் தான் மெமரி கார்டு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து மெமரி கார்டு வந்து செட் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்புறம் பார்த்தா இப்போது மெமரி கார்ட் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்த பொருள் வந்து இவ்வளோ தான் இப்போது மெமரி கார்டு வாங்கும்போது அது இந்த ஃபோனுக்கு செட் ஆகும் அந்த மாதிரி அதேபோல் எனக்கு வந்து கைவினை தொழிலில் பார்த்தீங்கன்னா இருந்தது இல்லை நான் வந்து கைவினை தொழிலெலாம் இருந்தது இல்லை பட் ஏதோ சின்ன வயசில் நான் விளையாண்ட்ருக்கறேன் அது மட்டும் தெரியும் இப்போ உதாரணம் சொல்லணுமுன்னா ஒரு மணலையே பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு வீடு கட்டியிருக்கறேன் அப்புறம் விளக்கு பானை செஞ்சுருக்கறேன் அப்புறம் அடுப்பு செஞ்சு வெச்சுட்டு எல்லா விளையாண்ட்ருக்கிறோம் அதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சா சின்ன வயசில் விளையாண்டது ஆனால் இப்போ விளையாண்டதில்லை ஆனால் இப்பயும் விளையாடணும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் இப்போ அதலாம் விளையாண்டால் என்ன கொழந்தையானு கேட்பாங்க அதனால் இப்போ விளையாண்டது இல்லை அப்புறம் வேறு என்ன அப்புறம் சின்ன வயசில் விளையாண்ட்டிருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சினை ஆகிருச்சி எப்போன்னா சிக்ஸ்த்து ஆஹ ஒரு ஃபிஃப்த்து நினைக்கிறேன் ஃபிஃப்த்தோ ஃபோர்த்தோ படிக்கும்போதுங்க அப்போ வந்து அது அடுப்பு இதலாம் வெச்சு விளையாண்ட்டிருக்கும்போது தண்ணி மழை பெஞ்சிருச்சி அந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சதுக்கப்பறம் அப்புறம் அப்படியே அது ஸ்டாப் பண்ணியாச்சு ஆ விளையாடுறதில்ல அது என்ன எப்படின்னா அது வந்து நம்ம செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒன்று வருங்க நல்ல ஒரு நாமளுமே செய்கிறோம் அப்படிங்குனு ஒரு கைவினை பொருட்களை நாம் கையாலேயே ஒரு அடுப்பு செய்கிறோம் அப்படின்னு மண்ணால் செய்யும்போது அதை வெச்சு சமைச்சி அப்படியே சும்மா சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்கல்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க